டெங்கு காய்ச்சல் மலேரியா இது ரெண்டுமே என்னான்னா புரோட்டோசோவா அப்படின்ற கொசு மூலியமாக தான் பரவுது கொசுவோட புரோட்டோசோவான்ற அந்த நுண்ணுயிர் மூலியமாக தான் பரவுது கொசு எங்கே இப்போலாம் உற்பத்தி ஆகுதுனா மழை பேஞ்சு தேங்கி இருக்கக்கூடிய நன்னீர்ல தான் கொசு உற்பத்தி ஆகும் மழை பேஞ்சு தேங்கி இருக்கக்கூடிய நன்னீர் ஸோ மழை பெய்யும் பொழுது மழை நீர் சரியான முறையில் தேங்காத அளவுக்கு பார்த்துக்கணும் அதே மாதிரி வந்து இந்த யூஸ் பண்ணப்பட்ட அந்த பிளாஸ்டிக் டப்பாக்கள் மற்றும் பிளாஸ்டிக் கொட்டாங் இந்த கொட்டாங்குச்சி தேங்காய் சிரட்டைகள் இதை போன்ற பொருட்களை ஆங்காங்கே வீசி எறியாமல் அதை பத்திரமாக மழை நீர் தேங்காத வண்ணம் வைத்துக்கொள்ள வேண்டும் அதற்கடுத்தது டெங்கு காய்ச்சல் மலேரியா போன்ற கொசுக்கள் பரவும் நோய்களை தடுக்க என்ன நடைமுறைகள் என்றால் மழைக் காலங்களிலோ அல்லது நோய் பரவும் காலங்களிலோ சுடு தண்ணீர் அதாவது வெந்நீர் பயன்படுத்த வேண்டும் சுடு தண்ணீர் பயன்படுத்த வேண்டும் இரண்டாவதாக அரசு பல்வேறு விதமான முன்னேற்பாடுகள் நடக்கிறது தங்கள் சுற்றுப்புறத்தையும் மற்றும் பொது இடங்களை மிகவும் தூய்மையாக வைத்துக்கொண்டால் டெங்கு மலேரியா போன்ற கொசுக்களால் பரவும் நோய்களை அடக்க இந்த நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன மேலும் அரசாங்கம் கொசு மருந்து அடித்தல் இந்த டெங்கு மலேரியா போன்ற காய்ச்சல் விழிப்புணர்வுகளை சிறப்பான முறையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது அதனை அனைவரும் கடைப்பிடித்து டெங்கு மற்றும் மலேரியா போன்ற நோய்களிலிருந்து விடுப்படலாம்